ஹலோ யாரு ஆ குட்மார்னிங் நீங்கள் ஆ சொல்லுங்கள்

தேவை இல்லீங்க சரிங்க நேற்று வரைக்கும் நல்லா தான் ஸ்கூலில் இருந்துது ஈவினிங் போகிறப்ப கூட நல்லா தான் இருந்துது ஏன் திடீர்னு என்னாங்க ஆச்சு ம் ம் ம் ஆமாம் கண்டிப்பாக லீவ் லெட்டர் கொடுக்கணுமே ஆமாம் ஆமாம் ஒரு நாள் லீவ் இருந்தா லீவ் லெட்டர் கொடுத்துடுங்க அதுக்கு மேலே ஆய்ச்சுன்னா வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சின்னா மெடிக்கல் சர்ட்டிஃபிக்கேட்டோடு தான் வரணுங்க ஸ்கூலுக்கு ம் சரிங்க சரி சரி நான் கண்டிப்பாக ச ஹோம்ஒர்க் என்னான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்றேன் அதே மாதிரி நீங்கள் ஸ் சோனா வந்து உடம்ப பாருங்கள் ம் ம் ம் ம் ஏன்னால் திடீர்னு ஜூரம் வருதுன்னு சொல்கிறீங்க இப்போ எங்க பாரு ஒரே ஃபீவரா இருக்குது அதனால் நீங்கள் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலா வெளியில் கூப்பிடுனு போயி காட் லோக்கல்லா காட்டாதீங்கள் நல்ல வெளியில் கூட்டுனு போயிட்டு டாக்டருக்கிட்ட நல்லா பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள் நார் நார்மல் ஃபீவரா இல்லை தண்ணியால் இந்த வாட்டர் சூடு தண்ணி குடிக்கணுமா இல்லை எதனால் இது மாதிரி ஆச்சு நல்லா இருந்த குழந்த திடீர்னு இதை மாதிரி ஆச்சுன்னு சொல்லி டாக்டருக்கிட்ட நீங்கள் தான் தெளிவாக சொல்லணும் ஆ ஏன்னால் நம்ப சொல்லுறத வச்சு தான் டாக்டர் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஆ சரி ஆ சரி ஓகேங்க ஆ பார்த்துக்குறோம்மா ஆ சரிம்மா ஓகேம்மா ஆ வச்சுடவா ஆ தேங்க்யூம்மா பாய்